முதல்லலாம் விவசாயிங்கெல்லாம் விவசாயம் மட்டும் தான் பண்ணிகிட்ருந்தாங்க இப்போ விவசாயத்தை குலந்தைங்கெல்லாம் அவங்க விவசாயத்தை சார்ந்து தான் இருக்கும்னு நினச்சிட்டிருந்தாங்க இப்போ வந்து நிறையா பேர் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்கள் விவசாயிங்கெல்லாம் விவசாயம் செஞ்சு படிக்க வைக்கிறாங்கள் அதுக்கப்புறம் அந்த குலந்தைங்கெல்லாம் நல்லா படி நல்லா படிச்சு ஐடி ஆகுற ஐடி கம்பனிக்கு போகிறாங்க நிறையா வேலை கிடைக்கிது இங்கே அதுவும் இல்லாமல் பெண்கள் வந்து அந்த காலத்தில் படிக்கவே மாட்டாங்கள் இப்போல்லாம் நிறையா பேர் படிக்கிறாங்கள் படிச்சு அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஐடி கம்பனியோ இல்லாட்டி ஏதோ ஒரு வேலை செய்கிறாங்க நிறையா வேலை இருக்குது இப்போது முதல்லலாம் கம்மியாக இருக்கும் வீட்டிலயே இருப்பாங்கள் பெண்கள் இப்போல்லாம் நிறையா பேர் பெண்கள் அதிகமாக வேலைக்கு போகிறாங்க அதுக்கப்புறம் இந்த நிறையா வ வேலைவாய்ப்பு இருக்குது முதல்லலாம் வேற ஊருக்கு போய் வேலை செய்கிற மாதிரி இருந்துச்சு இப்போ அவங்கவுங்க ஊர்லேயே பனியன் கம்பனியில் இருந்து எல்லா வேலையும் வந்திருக்கு நூல் கம்பனி தறி டைலரிங் எல்லாமே வந்திருக்கு பெண்களுக்கு வந்து ரொம்ப முன்னேதிரியமாக இந்தியா வளர்ந்துட்டே வந்துகிட்ருக்கு அதில் வந்து பெண்களுக்கு ரொம்ப வேலைவாய்ப்பும் இருக்குது நல்ல வசதியாகவும் இருக்குது முதல்ல மாதிரி ரொம்ப சிரமமா இருக்கிற மாதிரி இல்லை அவங்க சம்பாரிச்சு இருக்கிற மாதிரி வளர்ந்திருக்கு இந்தியா முன் முன்னுரிமை